மலச்சிக்கல்லை குணப்படுத்துறக்கு கிராமபுரத்தில் என்ன செய்வாங்கன்னா பப்பாளி பழத்தை சாப்பிட சொல்லுவாங்க அல்லது சீரகத்தை தண்ணியில போட்டு குடிக்க சொல்லுவாங்க கசகசா சூடு தண்ணியில குடிக்க சொல்லுவாங்க இல்லையன்னா நம்ம மலச்சிக்கல் ஏற்படாமல் இருக்குறக்கு சூடு தண்ணி குடிக்க சொல்லுவாங்க குழந்தைகளுக்கு காலையில நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி பல்லு விளக்கனதுக்கு அப்புறோம் சூடு தண்ணி குடிக்க சொல்லுவாங்க அதும் இல்லைன்னா மலச்சிக்கல் ஏற்படாமல் இருக்கணுன்னு சொன்னால் குழந்தைங்களுக்கு வந்து பெருங்காயத்தை கொடுப்பாங்க வாழைப்பழம் சாப்பிட சொல்லுவாங்க அது எல்லாமே மலச்சிக்கல் ஏற்படுத்தாமல் சிறந்த ஒரு பொருளாக இருக்கும் உடல் உபாதைகள் எல்லாமே சரி ஆகி நல்ல உடல்நலத்திற்கு சிறப்பாக இருக்கும்